சொல்லுங்கள் யார் ஆமாம்ங்க பெயிண்ட்ரு தான் ஆமாம்மா நீங்களாம்மா சொல்லுங்கம்மா நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன்ம்மா சொல்லுங்கம்மா ஆமாம்மா ஆமாம் ம்

கலர் கலராகவா சரிங்கம்மா ம் ஆ சரிங்கம்மா ஆமாம்மா நான் நான் ஒருவாட்டி ஆ ரெண்டு செண்டு வீடுதானேம்மா அது ஆ சரிம்மா நான் ஒரு வாட்டி வந்து பார்க்குறேன் அது என்ன அது என்ன கலரு அப்படின்னு பார்க்கணும் இப்போ முந்தி மாதிரி இல்லை பெயிண்ட்டு வெலைல்லாம் இப்போது அதே பெயிண்ட்டும் இப்போது கிடைக்கிறதும் கஷ்டமும் கொஞ்சம் தேடி தான் வாங்கணும் எப்படியும் ஒரு நாளைக்கி ஒரு ஆளுக்கே சம்பளம் ஒரு நாலு பேர் நான் வேலைப் பாக்கறேன்னா ஒரு பையனுக்கு நான் நாள் வரும் நான் ஆயிரமாச்சும் கொடுக்கணும் ம் ஆமாம்ம்மா ஆ சரிங்கம்மா ஏன்னா பெயிண்ட்டெல்லாம் வெலை கூடினதால நம்ம அந்த ரேட்டு பெயிண்ட்டு அந்த நீங்கள் அடிச்சிருக்கிறதுக்கு கரெக்டாக இருந்து பார்த்துட்டு தான் நான் வாங்க முடியும் ஆமாம்மா அப்போ வாங்கிட்டு நான் உங்களுக்கு என்ன வரும் என்ன அமௌண்ட்டுன்னு நான் சொல்கிறேன் எப்படியும் ஒரு முப்பதுரூபாய்க்கி மேலே தான்ம்மா வரும் ஆ சரிங்கம்மா ஆ லப்ப ஏதும் பார்க்கணுமாம்மா ஆ சரிங்கம்மா ஆ சரிங்கம்மா அம்மா பட்டி லப்ப ஏதும் அடிக்கணுமா பார்க்கணுமா பட்டி எதுவும் பார்க்க வேண்டியது இருக்கா ஆ சரிங்கம்மா

ஆ சரிங்கம்மா சரிங்கம்மா எதுவும் டிசைன் எதுவும் அடிக்கணுமாம்மா டிசைன் ஏதும் போடணுமா ம் ஆ சரிங்கம்மா ஒரு ஒரு ரூமுக்கும் ஒரு ஒரு கலர் அடிக்கிற மாதிரியாம்மா ஆ சரிங்கம்மா அதுக்கான்னா கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கூடும்மா பார்த்துக்கோங்க ஆ சரிங்கம்மா ஆ சரிங்கம்மா